எங்கள் பகுதியில் வந்து கைவினை பொருட்கள் செய்வாங்க அதே மாதிரி கைவினை துறையில் கலை மற்றும் கை கைவினை துறை வந்து அந்த கிராஃப் ஓர்க்கு அந்த ஒயர் கூடை பின்னுறது இதலாம் பண்ணுவோம் அது மாதிரி சிறு தொழிலும் பண்ணுவாங்க இதில் சிறு தொழில்னா அந்த முறுக்கு போட்டு இதில் பண்ணுறது அது மாதிரி ஒரு டாய் செய்கிறது இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க அவங்களுகிட்ட என்ன சிக்கல் நிறைய சிக்கல்னால் இப்போ அவங்க கைவினை பொருள் கையால் செய் ஒரு கம்பெனினால் கம்பெனி நேம் போட்டு இது பண்ணுவாங்க அவங்க கைவினை பொருள் கையால் செய்கிறனால அவங்களுக்கு சட்டத்திலேயும் ஒரு ஒரு உரிமம் ஒப்பந்தமே இருக்க மாட்டேது அவங்களுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு அவங்க ஒரு ரேட் சொல்லி ஒரு ரேட்டை சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஃபிக்ஸுடு ரேட்டாக சொல்ல முடியாது சில பேர் கம்மி பண்ணி வாங்கி கேட்பாங்க இது பண்ணியும் கேட்பாங்க ஃபிக்ஸுடு ரேட்டு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு முத்தரை அதுக்கு வந்து ஒரு கைவினை பொருள் செய்கிறாங்க அவங்க ஒரு கம்பெனி கூட ஒரு கம்பெனினால் ஒரு கம்பெனி பேர் இருக்கும் அந்த முத்தரை கூட அவங்களுக்கு இருக்காது அவங்களா தானாக கையால் சும்மா கையால் செஞ்சு தானே செய்கிறாங்க இந்த மாதிரி கிராஃப் ஒர்க்கு இது மாதிரி பென்சில் ஒர்க்கு இது மாதிரிலாம் சொல்கிறது இந்த சிறு தொழில் பண்றாங்களே கலை இது இந்த கூடை இதல்லாம் பண்றாங்களே கூடை பின்னுறது இவங்களுக்குலாம் கிடையாது ஆனால் நிறைய பேர் பேரம் பேசி பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு காப்புரிமை கூட கிடையாது ஒரு இதில் எதாச்சும் அடியோ சேதாரமோ பட்டால் கூட காப்புரிமை கிடையாது அவங்க ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணாலும் அது ஒரு கூட தர மாட்டாங்க அவங்க ஒரு முத்திரை ஒரு லோ இந்த கம்பெனி இந்த முத்திரை சீலு அது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அதனால ரொம்ப பிரச்சனை அவங்க ரொம்ப பிரச்சனைய இது பண்ணுவாங்க இது ஒரு முத்திரை இந்த இது இவ்வளோ இதாக சேலரி ரேட் ரேட்டு போகும் இந்த இது இவ்வளோ ரேட்டு ரேட்டு போகுனு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இதில் ஒரு முத்திரை வந்தால் கூட அவங்க அது மாதிரி செஞ்சு விற்றிருவாங்க அவங்களாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் அவங்க ரொம்ப எதிர் எதிர்கொள்கிறாங்க கையாள் எதிர்கொள்கிறாங்க அதையும் கை கையாள்கிறாங்க அவங்க ரொம்ப சிக்கலில்தான் ரொம்ப சிக்கல் கஷ்டப்பட்டு தான் இது பண்றாங்க அது ரொம்ப கஷ்டந்தான் அவங்களுக்கு அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க விஷயத்தில் முத்திரை ஒரு காப்புரிமை இதலாம் கொடுத்தா அவங்க ரொம்ப இது பண்ணும் அவங்கள ஒரு லோக்கல் கூட லோக்கல் கூட கிடையாது லோக்கல் கூட இது பண்ண கிடையாது லோக்கல் இதலாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு சட்டங்கள் உரிமங்கள் ஒப்பந்தங்கள் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு முத்திரை கூட கிடையாது சீல் கூட வச்சு இது பண்ண முடியாது அதை மாதிரி ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபுட்டு இருந்தால் கூட ஃபுட்டாக எடுத்துக்கிட்டால் கூட முறுக்கு கிறுக்கா எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் அதை கையால் செஞ்சு இது பண்ணி கொடுக்கும் போது கேக் கூட ரெடி பண்ணி கொடுக்கும் போது இது கிடையாது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் இது சிக்கலையும் தாண்டி அவங்க ரன் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க